பைக் ஓட்டினா ஒரு பையன் சொல்லுவான் டேய் மச்சான் அவன் ஓட்டுறா வாடா டேய் நீ ஓவர் டேக் பண்ணிக்க கொள்ள என்னோடய ஸ்பீடாக நீ போய் காமி அப்படின்பான் அப்புறம் நம்ம போவோம் அந்த ஸ்பீடில் நாய் ஒரு நாய் குறுக்கால் வந்தாலும் அப்படியே தூக்கி அடிச்சிச்சுன்னா எங்கேக் கிடப்போம் அப்புறம் நம்ம ஃபேம்லிக்கும் நம்மளால தொந்தரவு வந்த மாதிரி ஆகிரும் ஒரு போலீஸ் கை காமித்து நிறுத்துனாங்கன்னால் நம்ம நிற்க நிறுத்தணும் நம்ம பாட்டுக்கு காமிச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி காமி தண்ணி காமிச்சுட்டு போகிற மாதிரி ஆகிரும் அந்த கணக்கு ஆகிரும் ஒருத்தன் கை காமித்து போலீஸ்காரன் நிறுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அவிங் அவங்க கை காமித்து நிறுத்தம்போது நிறுத்துனால் அவங்களா விட்டுருவாங்க அதே மாதிரி அவங்க அதை மீறி நிற்கலையா நீங்கள் என்ன கண் நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க அது மூலமாக எடுத்தாங்கன்னால் அத்தனைப் பேர் இருக்க மாட்டிங்க எல்லாேரும் உள்ளேப் போய் உக்காந்துக்குவீங்க அதனால் வண்டியில் போகும்போது பார்த்து பொறுமையாக போகணும் நான் தனியாக போகணுன்னாலும் தனியாக போகணுன்னாலும் நாங்கள் லிமிட்டாக ஜாலியாக தனியாக போகிற சுகமே வராது ஹெட் ஃபோன் காதில் போட்டுக்கிட்டு பொறுமையாக போனால் நைட் டைம் ஓட்டினா பைக் சூப்பராக போய்விட்டு பொறுமையாக வரலாம் எந்த அவசரமும் இருக்காது